ஹலோ வணக்கம் சார் நான் ஸ்விஜ்ஜியில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் ஆமாமாம் ஒரு ரெண்டு பிரியாணி ஒரு சிக்கன் ரைஸு ஒரு ஹ ஒரு ஹண்டி சிக்கன் எல்லாம் போட்டிருந்தேன் அது பார்சல்லு கொண்டு வந்து தந்தாப்புல எல்லாம் பேக்கேஜ் எல்லாம் டேமேஜ் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்குறாப்புல நான் இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது சொல்லுங்கள் ஒன்று இதை நீங்கள் மாற்றி எனக்கு டெலிவரி பண்ணுங்கள் இல்லைன்னா என்னுடைய அமோன்டடை வந்து ரிட்டன் பண்ணுங்கள்